நாங்கள் இதுவரை சென்ற இடத்திலேயே மிகவும் அழகானது எங்களுடைய கிராமத்து அருகிலேயே நெடுங்குணம் மலை உச்சியிலே மாதா மலை ஒன்று இருக்கிறது எங்கள் கிறிஸ்துவ முறைப்படி அங்கு தான் நான் நடைபயணமாக எங்களது வீட்டில் இருந்து செல்வோம் சேட்டு சேத்துப்பட்டில் இருந்து மலைக்கு செல்லும் வழியில் சாலைகள் தான் மலைக்கு சென்று மலை மேல் ஏறும் பொழுது இருபக்கம் இயற்கையின் சூழ்நிலைகள் மரங்கள் அடர்ந்த மரங்கள் பூச்செடிகள் இந்த இயற்கையை ரசித்துக்கொண்டே மேலே நாங்கள் செல்லும் பொழுது அங்கு இருந்து தான் சூரிய அஸ்தமனம் ஆவதையும் நாங்கள் கண்டு இருக்கிறோம் விடியற்காலையில் திருவிழா டைமில்ல விடியற்காலையில் சென்று விடுவோம் ஐந்து மணி அளவில் ஆறு மணிக்கு சூரிய உதயத்தை அந்த மலை மேல் இருந்து தான் நாங்கள் நாங்கள் கண்டுகளித்து இருக்கிறோம் மேலும் இங்கே திருவண்ணாமலை பக்கத்தில் கிரிவலமும் நடக்கிறது அங்கே நண்பர்களுடன் செல்லும் பொழுது அங்கே பக்கத்தில் இயற்கை காட்சிகளையும் ரசித்துக்கொண்டு மான்களும் துள்ளி விளையாடும் அருகிலேயே வந்து அனைத்தையும் கண்டு அங்கே நாங்கள் ரசித்து வந்திருக்குறோம் இயற்கையின் அழகு மலையில் தான் உள்ளது அந்த மலையின் அழகை நாம் ரசிக்கும் பொழுது நமக்கு உடம்புக்கு தேவையான அனைத்து நன்மைகளும் இருக்கும்